ஹலோ ஆ வணக்கம் நண்பரே ஆ எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் சொல்லுங்கள் ஆ சந்தோஷம் நல்லதுங்க எத்தனை நாள் டூர் போக போகறீங்க ஃபைவ் டேஸ்ஸு ஆ ஓகே நாலு பேர் இருக்கீங்க ஆ ஓகே இன்க்ளூடிங் டோலாக இல்லை வித்தவுட் டோலுங்களா ஆ அப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசன்ட் ஆகும் சார் ஆமாம்ங்க இல்லை நீங்கள் அந்த பகுதியில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னாலே உங்கள் எங்களோட வெப்சைட்டில் எல்லாமே இருக்கு ஆமாம் அந்த வெப்சைட் பிரகாரம் உங்களுக்கு சூஸபிள் பிளேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் அந்த ஃபியூவல் வந்து உங்களதுதான் எங்களுக்கு வந்து ரென்ட்டு மட்டும் டோட்டலாக ஃபைவ் டேஸ்க்கு ஒன் டே வந்து ஃபைவ் தௌசன்ட் நாங்க வசூலிக்கிறோம் அப்படி ஃபைவ் டேஸ்ங்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தரணும் ஆமாம்ங்க இப்போ வந்து ட்ரைவருக்கு பேட்டாலாம் நாங்கள் தந்துருவோம் அவருக்கு ஃபுட்டு நீங்கள் பார்க்கணும் ஓகே நீங்கள் நீங்கள் அந்த ஃபைவ் டேஸ்ஸில் எங்கனாலும் போய்க்கலாம் ஃபியூவல் உங்களதுதான் லோக்கல் கேட்டு லோக்கல் அந்த பார்க்கிங் எல்லாம் உங்களதுதான் டோல் விட்டு அந்த டெயிலி ரென்ட்டு வந்து எங்களுக்கு ஃபைவ் தௌசன்ட் வந்துரும் சரி எங்கள் ஆஃபீஸ் வந்து காந்திநகரில் இருக்குங்க கிருஷ்ணகிரில் ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ ஓகே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுங்க ஆன்லைன்லேயே உங்களுடைய டாக்குமென்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்லோட் பண்ணிட்டிங்கன்னாக்க உங்கள் லைசென்ஸ் உங்களுடைய ஆதாரு இது மாதிரி டீட்டைல்ஸ்லாம் கொஞ்சம் அதில் இருக்கும் அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டிங்கன்னாக்க உங்களுக்கு எந்த இடத்துக்கு வரணுமோ அங்கே லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா வண்டி அங்கே வந்துரும் ஆ நன்றி சார்